சார் நான் உங்கள்கிட்ட சிஸ்டம் ஒன்று வாங்குனேன் சார் அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ராப்ளமாக இருக்கு சார் சார் மானிட்டர் வந்து கொஞ்சம் இதாக ட்ரிம்மாக தெரியுது சார் சிபியுவில வந்து கொஞ்சம் பென்டிரைவ் சொருக முடியல சார் இந்தமாரி சின்ன சின்ன மிஸ்டேக் அதில் இருக்கு சார் சவுண்டு வந்தாலும் சார் நம்ப பென்டிரைவ் எது சொருகுனாலும் ஒர்க் ஆக மாட்டுது சார் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம் எரர்ருன்னு தான் சார் வருது நிறையா வேறு மெமரிகார்டு எது போட்டாலும் யூஸ் ஆகமாட்டேங்குது சார் அதில் ம் நெட்டு மோடம் ஒர்க் ஆகுது சார் ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் வருது சார் சரியாக உட்கார மாட்டேங்குது சார் அது சிபியுவில சவுண்டு வந் ம் சவுண்டு வந்துருது சார் சரி ஓகே